நான் விளம்பரங்கள் பார்ப்பது பார்ப்பது உண்டு தொலைக்காட்சியில் பார்க்கும்போது விளம்பரங்களை பார்ப்பதுண்டு மற்றும் செய்தி தாள்களில் வரும் ப விளம்பரங்களையும் அதில் வரும் குறும் படங்களையும் அதில் வரும் பே பேப்பர் விளம்பரங்களையும் பார்ப்பதுண்டு மற்றும் விளம்பரங்களில் சிலது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிலது வந்து பயனுள்ளதாக இருக்கும் சிலது பயனற்றதாக இருக்கும் பயனுள்ளதை நான் பயனுள்ளதாக இருப்பது என்றால் கல்லூரிகளைப் பற்றி பள்ளிக்கூடங்களை பற்றியும் த இது வேலை வாய்ப்புகளை பற்றியும் விளம்பரங்கள் சிலது பயனுள்ளதாக இருக்கும் விளம்பரங்களில் வீட்டுக்கு உபயோகமான பொருட்களை பற்றி பார்ப்பதுண்டு அதில் வீட்டுக்கு தேவையான பொருட்களில் எது என்று பய் பயனாக எனக்கு தெரிகிறதோ அதை பற்றி தெரிந்துக் கொண்டு அதை வாங்கி நான் வீட்டுக்கு செலவழிப்பேன் மற்றும் அதை செலவ செலவழிப்பதும் உண்டு தே அதை முடிந்தவுடன் திருப்பவும் அதை வீட்டுக்கு தேவையானதை வாங்கி பயனளிப்போ பயனளிப்பதாக இருக்கும் மற்றும் குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்கள் அவர்களுக்கு தேவையான விளம்பரங்களில் எது நன்றாக இருக்கிறதோ அதை நான் வாங்கிக் கொடுத்து குழந்தைங்களுக்கு அளிப்பதுண்டு மற்றும் விளம்பர ப பலகையிலும் பார்ப்பதுண்டு அதை பற்றி விசாரித்து அதை பின்பற்றுவதும் உண்டு